தமிழ் மொழியை பாதுகாப்படுத்துவது எப்படின்னா நம்ம ஃபஸ்ட் தமிழ் தூய தமிழ் எல்லாரும் பேசணும் தூய தமிழ் யார் பேசுகிறா இப்போலாம் எல்லாம் அவங்கவுங்க ஸ்லாங்ல பேசிட்டு இருக்காங்க அதை கூட விட்டுர்லாம் தமிழை அழிஞ்சிட்டு வருது அழிஞ்சிகிட்டு இருக்கிற ஒரு மொழியினா தமிழ் மட்டுந்தான் இப்போ அழிஞ்சிகிட்டு இருக்கிறதே தமிழ் எப்படி இப்போது நம்ம இது பண்ணுனா இப்போ நிறைய பேர் ஹிந்தி கத்துக்கங்கிறாங்க இங்கிலிஷ் கத்துக்குங்க முதல்ல தமிழ்ல ஃபஸ்ட் கத்துக்கோங்க எல்லாரும் தூய தமிழ்ல பேசுங்கள் தூய தமிழ்ல பேசுகிறது தான் ஒரு தமிழனுக்கு இது தமிழ் மொழிமாதிரி உலகத்தில் சிறந்த மொழி எதுவுமே கிடையாது தமிழ் மொழி மட்டும் தான் சிறந்த மொழி உலகத்தில் எல்லா பொருளுக்குமே தமிழ் மொழியில பொருள் இருக்குது இதே நீங்கள் கேரளாவில ஆந்திராவில கர்நாடகாவில எடுத்துக்கிட்டிங்கனா அது அந்த வார்த்தைக்கும் அந்தந்த வார்த்தை மட்டுந்தான் இருக்கும் இதே தமிழ் மொழிக்கு எடுத்துக்கிட்டிங்கனா இப்போது ஒரு போலிஸ் ஸ்டேஷன் இருக்கா அது கே கேரளாவில போலிஸ் ஸ்டேஷன்தான் சொல்வாங்க இதே தமிழ்நாட்டுல எடுத்திட்ங்கனா போலிஸ் ஸ்டேஷன்ங்கிறது இங்கிலிஷ் தமிழ்லனா காவல் நிலையம் இந்தமாதிரி ஒரு தமிழ் வளர்ப்பு பண்டைய காலத்தில் நம்ம பாண்டவர்கள் முன்னோர்கள் எல்லாம் தமிழை சங்கம் வச்சு வளர்த்தாங்க இப்போ என்னடானா தமிழை கேவலமாக பார்க்குறாங்க தமிழ தமிழ் ஒருத்தவன்கிட்ட பேசுறான்னா தமிழ் தூய தமிழ்ல பேசவே மாட்டேன்றான் அவங்கவுங்க ஸ்லாங்ல அவங்கவுங்க இதில்தான் பேசுறாங்க து தமிழே அழிஞ்சிகிட்டு வருது எல்லாம் ஹிந்தி கத்துக்கங்கிறாங்க இங்கிலிஷ் கத்துக்கங்கிறாங்க தமிழை யாருமே கண்டுக்கிறதே இல்லை சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தவங்க நம்ம பாணவர்கள் முன்னோர்கள் எல்லாமே பண்டைய காலத்தில் இப்போ என்னடானா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததுல்லாம் ஒரு காலம் இப்போ தமிழ் இருக்கா இல்லையானு தெரியாதது ஒரு காலமாக இருக்குது இப்போ அதனால தமிழை வந்து ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாத்துலேயும் தமிழ் ஒரு மெயின்னாகவே இருக்கணும் தமிழ் தான் நம்ம தாய்மொழியை மறந்துடுவோம் போல் இன்னும் கொஞ்சம் இன்னும் நாலஞ்சு வருஷத்தில் தமிழே இருக்காதமாதிரி அழிச்சிருவாய்ங்க போல் எல்லாருமே அதனால தமிழ் மொழியை தயவுசெஞ்சு எல்லாருமே நல்லா உள்வாங்கி நல்லா தமிழை வளருங்க மேக்ஸிமம் தமிழ்நாட்டில இருந்துக்கிட்டு கடைக்கு ஃபஸ்ட் தமிழ் பேர் தமிழ் பேர் வச்சிட்டு தான் அடுத்து எல்லா எதாக எந்த லேங்குவேஜ்ஜாக இருந்தாலும் வைக்கணும் தமிழை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க இங்கிலிஷ் ஃபஸ்ட்ல இருக்குது ஹிந்தி செகண்ட்ல இருக்குது தமிழை தூக்கி கடைசியில போட்டு வச்சிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன் எடுத்திங்கனா தமிழ் எங்கே ஃபஸ்ட்ல இருக்குது இப்போ தான் தமிழ் ஃபஸ்ட்ல இருக்குது முன்னெலாம் எங்கே இங்கிலிஷ் ஹிந்தியில தான் இருக்கும் தமிழ்ல அங்கெலாம் வேறு வேறு கண்ட்ரிலாம் போய் பார்த்திங்கனா இப்போ கனடா கேரளாலாம் போய் பார்த்திங்கனா ஃபஸ்ட் அவங்க தாய்மொழி பேர் மட்டும் தான் ஃபஸ்ட்ல இருக்குமே அடுத்ததுதான் இந் இங்கிலிஷ் ஹிந்தி எல்லாமே நம்ம இதில் எடுத்துகிட்டிங்கனா இப்போ ஒரு கடையில் எடுத்திங்கனா இங்கிலிஷ் தான் ஃபஸ்ட் இருக்கும் அடுத்தது ஹிந்தி தமிழ் இல்லை த இங்கிலிஷ் ஃபஸ்ட்ல இருக்கும் ரெண்டாவது தமிழ் ஹிந்தி இருக்கும் அந்தமாதிரி த தமிழ் வளர்த்தவங்க பண்டைய காலத்தில் சங்கம் வைத்தெலாம் தமிழ் வளர்த்தாங்க ஆனால் இப்போ தமிழை யாரும் மதிக்கிறது இல்லை தமிழை யாரும் இது பண்ணுறது எல்லாமே சிறந்த மொழி தமிழ் மொழிதான் உலகத்தில் வேறு எந்த மொழியும் இல்லை இதுதான் மெயின்னு தமிழ் மட்டுந்தான்